மதிப்பிற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் குழந்தைகள் அல்ல இருக்கும் போது எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப மதிப்போம் மதிப்பு தான் எல்லாம் எல்லா வாழ்க்கையிலும் இப்போது இருக்கிற ஜெனரேஷன் காசு இருந்தால் எல்லோரும் மதிப்பாக மதிப்பாக குடும்பமும் சரியில்லை வெளியில் சரி எல்லா இடத்துலையும் காசு இருந்தால் தான் மதிப்புன்னு நான் சொல்லுவாங்க நான் என் ஒய்ஃப்புக்கு ரொம்பவும் மதிப்பு கொடுப் பண்ணுவேன் மதிப்பு தரும் எல்லாமே என் என் குழந்தைகளும் நான் சொல்கிறத மாதிரி தான் கேட்பாங்க என் பொண்ணு இருக்கட்டும் என் பையன் இருக்கட்டும் என் ஒய்ஃப் இருக்கட்டும் எல்லாமே நான் சொல்கிறபடி தான் இது பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலேயும் பண்ணுவாங்க எங்கேயாவது வெளியில் போகணும்னா கூட நம்ம கேட்டு தான் போவாங்க வருவாங்க எந்த பிரச்சினையும் இல்லை ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தால் கூட நம்ம அவங்கள் வெளியில் போனாக்கால் ரொம்ப ரெஸ்பெக்ட்டாக இருப்பாங்க அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை மதிப்பு எல்லாம் இப்போது இருக்கிற ஜெனரேஷனில் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் காசு இருந்தால் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவது மதிப்பு தர்ற எல்லாமே